நானும் வந்து யோகா கிளாஸெலாம் போயிருக்கேன் நான் நாலாவது படிக்கிறதுலேருந்தே யோகா செஞ்சுட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் யோகா வந்து எனக்கு லைஃப் லாங்க் ஒரு கை கொடுக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சின்ன வயசுல இருந்தே யோகா செஞ்சுட்டு தான் இருக்கேன் எப்போயுமே ஒரு ஆறு மணிக்கு ஆரமித்து ஒரு செவ் ஏழ்ரைக்கெல்லாம் முடிச்சுருவோம் அது எப்படி செய்வோன்னா ஒரு மேட் போட்டு சூரிய நமஸ்காரம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறோம் நாங்கள் யோகா ஆரம்மிப்போம் நன் நிறைய யோகா செஞ்சுருக்கேன் பத்மாஸ்னா ஹாலாஸ்னா சக்கராஸ்னா ஃபை இன்னும் நிறைய ஆசனா செஞ்சுருக்கேன் அதே மாதிரி நான் நிறைய காம்படீஷன்க்கெலாம் போயிருக்கேன் அதுக்கு போய் மாவட்டம் அளவில் மூணாவது பிரைஸ் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய யோகா செஞ்சுருக்கேன் அதனால தான் நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கெல்லாம் எப்படி யோகா இருக்கும் எந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியுது இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய வாங்கிருக்கிறாங்க நிறைய பொருட்க நிறைய ப்ரைஸ் வாங்கிருக்காங்க அந்த மாதிரி நாம்மளும் தெரிஞ்சுக்கிணும் நம்ம தெரிவதன் மூலம் மற்றவுங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்னென்னலாம் ஏ பலன் கிடைக்கும் யோகா செஞ்சால் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லெலாம் நம்மளுக்கு ஒரு விஷயோம் தெரிஞ்சால் அது நாலு பேர்த்துக்கு சொல்கிற மாதிரி யோகா இருக்கும் அது வந்து இப்போ நம்ம லைஃப் லாங்க் யோகா வந்து நம்மளுக்கு லைஃப் லாங்க் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ ரொம்ப கோவமாக இருந்தால் அதுக்கு ஒரு ஆசனா அமைதியாக மூச்சு பயிற்சின்னு ஒன்று இருக்குது மூச்சு பயிற்சி அமைதியாக ஒரு பத்து நிமிடம் பண்ணுனா நம்மளுக்கே ஒரு சமநிலைக்கு நாம்மளே வந்த மாதிரி நம்மளுக்கே தோணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆசனா ஒவ் இப்போ கால் வலிச்சிதுனா ஒரு ஆசனா நம்ம தொண்ணூறு வயசுலேயும் யாரோடய ஒரு உதவியும் இல்லாமல் நம்மளே நம்ம வேலைகளை செய்கிறத்துக்கு யோகா நம்மளுக்கு கை கொடுக்கும் யோகா வந்து லைஃப் லாங்க் நம்ம செய்யணும் அட்லீஸ்ட் இத்தனை நாளாக நம்ம செய்யலன்னா இதுக்கு மேலேயாச்சும் நம்மளே நம்மளுக்கு பழக்கப்படுத்திக்கணும் யோகா நடக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய நம்மளே பழக்கப்படுத்திக்கிணும் இப்போ யோகான்னு ஒரு முயற்சி நீங்கள் ஆரம்மிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்ததே என்னென்ன இருக்குது கரெக்டாக நம்ம ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக ஞாபக சக்தி அதுக்கெல்லாம் ஒரு இருக்குது கண்ணு தெரியலனா அதுக்கு ஒரு யோகா இருக்குது கால் வலி கை வலி உடம்பு வலி என்ன பிரச்சினைனாலும் அது யோகா மூலம் சரியாக்கிறலாம் மூச்சு பயிற்சி தான் ரொம்ப பெஸ்ட்டானது இப்போ ஆஸ்துமா இருக்கிறவுங்கள்லாம் மூச்சு பயிற்சி செஞ்சால் ரொம்ப நல்லது சூரிய நமஸ்காரோம்னு ஒன்று கண்டிப்பாக பண்ணணும் யோகா செய்கிறத்துக்கு முன்னாடி இது நாம் வந்து எல்லாத்துக்குமே கை கொடுக்கும் சூரிய நமஸ்காரம் யோகாங்கிறது ரொம்ப நல்ல விஷியம் ஒரு லைஃப் லாங்க் இது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த காலத்துக்கும் நம்ம இதை கைவிடவே கூடாது இப்போ ஒரு நாள் நம்மளால முடியாது அடுத்த நாள் செய்ய ஆரம்மிச்சிட்டோன்னா கன்டினியூஸாக நம்மளே பழக்கப்படுத்திக்குவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு வாரம் இப்போ புதுசாக ஆரம்மிச்சி செஞ்சோம்னா நம்மளுக்கே கை கால் வலி இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும் அதே பழக்கப்படுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது எடுத்தவொன்னே நம்ம என்றைக்குமே யோகாவே செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யோகா செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு அடிப்படை என்னென்னா எக்ஸசைஸுன்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அதுக்கு வந்து கை கால் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி வரும் அது வந்து நல்ல சமநிலையாக ரிலாக்ஸ் ஆனால் தான் நம்மளால யோகா செய்ய முடியும் யோகா அதுக்கப்புறமேட்டு தான் ஒவ்வொரு யோகாவா முதல்ல எடுத்தவொடனே பெரிய யோகா செய்யணுன்னு இல்லை சின்ன சின்னதாக ஒவ்வொரு யோகாவா செஞ்சதுக்கப்புறோம் தான் நம்ம எல்லாத்தையுமே செய்ய முடியும் ஃபஸ்ட்டு ஹாலாஸ்னா சக்கராஸ்னா பத்மாஸ்னா இந்த மாதிரிலாம் செய்யலாம் உங்களுக்கு செய்ய தெரியலன்னா இதுக்குன்னே கோச் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் கற்றுக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு ஆசனா இருக்குது இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஆசனா இருக்குது என்னோடய ஆலோசனை என்னென்னா நீங்கள் எப்போயுமே ஆரம்மிக்கிறத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் ஆரமிக்கணும் ஒரு வார்ம் அப் இருக்கணும் அப்போ தான் நம்ம உடம்பு வந்து எந் எந்த சைடுல எங்கள் பெண்ட் பண்ணுறமோ அது கரெக்டாக பெண்ட் ஆகும் இப்போ காலில் வந்து சக்கராஸ்னாலாம் செய்யணுன்னா காலை எடுத்து இன்னொரு கால் மேலே வைக்கிணும் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன தேவைப்படுன்னா எக்ஸசைஸ் இருக்கணும் எக்ஸசைஸ் வந்து தான் ரொம்ப முக்கியம் காலையில் ஃபைவ் தேர்ட்டி இருந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு இல்லைன்னா சாயங்காலம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிலேருந்து செவன் இல்லைனா சிக்ஸ் தேட்டி அது வரைக்கும் பண்ணலாம் எப்போயுமே சூரியன் உறிக்கிற உதிக்கிறப்பையும் சூரியன் வந்து மறைகிறப்பையும் தான் எப்போயுமே யோகா செய்யணும் இந்த நடுவில் அப்போல்லாம் செய்யவே கூடாது இது தான் யோ யோகா இப்படி தான் செய்யணும் ஆக்சுவலி அதுக்கப்புறோம் நான் என்ன சொன்னேனா லைஃப் லாங்க் இந்த யோகா செய்யணும் நாம்மளே செஞ்சுடணும் சும்மா இப்போ செஞ்சுக்கலாம் சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம தள்ளி போடக்கூடாது இன்றைக்கு ஒரு நாள் யோகா செய் இப்போ உடனே எல்லா யோகாவும் செய்யணும்னு இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகா நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி சக்கராஸ்னா செய்யலாம் இன்றைக்கி நாளான்றைக்கி ஹாலான்ஸ்னா செய்யாலாம் இந்த மாதிரி நிறையா ஆசனா இருக்குது முதல்ல எப்போயுமே நம்ம ஒரு வார்ம் அப் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறோம் தான் எந்த யோகானாலும் ஆரம்மிக்கணும் வார்ம் அப் பண்ணிகிட்டு நீங்கள் யோகா ஆரம்மிச்சிங்கனா இந்த கை வலி கால் வலியெலாம் அவ்வளோக்கு இருக்காது